பஞ்சாயத்து போர்டுல ரோடு கான்ட்ராக்ட்டு டிச்சு கான்ட்ராக்ட்டு பாலம் கான்ட்ராக்ட்டு வேலையெல்லாம் எடுத்து செய்யலாம் ஆனால் கவுர்மெண்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணனும் விளையாட்டு மைதானம் அமைச்சு கொடுத்தா பசங்க வெளியெல்லாம் போய் போட்டியில ஜெய்ச்சிவிட்டு வருவாங்க இதுக்கு வந்து சப்போர்ட் வந்து பஞ்சாயத்து தலைவர் பண்ணனும் கவுர்மெண்ட்டும் பண்ணனும் அப்போதான் வந்து நம்மளுக்கு நாங்கள் அந்த வேலையை எடுத்து செய்ய முடியும் மற்றபடி அதிகமாக பணம் போட்டமுன்னா மூணு மாதத்துக்கு அப்பறம்தான் வரும் அந்த அளவுக்கு எங்கள்னால தாக்கு பிடிக்க முடியாது அதனால் கவுர்மெண்ட்டு உடனுக்குடனாக பணம் கொடுத்துதுன்னா நமக்கு வேலை செய்ய ஈஸியாக இருக்கும் அதனால அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம்